என் வாழ்க்கைக்காக எனக்காக நான் ஹேப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பேரன்ட்ஸையும் சந்தோஷப்படுத்தணும் நான் நல்லா இருக்கணும் என் லைஃபு ஜாலியாக இருக்கணுன்னு நான் விரும்புறேன் ஆனால் இப்போ இந்த வாழ்க்கை என் பாதையை தீர்மானித்தது என்னனால் என் வாழ்க்கையில் இப்போ நான் பேரன்ட்டுக்காக மட்டும் நான் வாழ்கிறேன் எனக்காக இல்லை இன்னொன்று ஸ்ப்ரிச்சுவல்லா கடவுள் விட்ட வழியில் நான் நடந்துகிட்ருக்கறேன் கடவுள் என் வாழ்க்கைக்கு எப்படி எப்படி எல்லாம் வழி நடத்துகிறார் அற்புதமாக வழிநடத்துகிறார் நம்ம நினைக்கிற நேரத்தில் கேட்ட உதவி கிடைக்குது உழைச்சு நாமளே உழைச்சு நாமளே வாழ்க்கையை நடத்துகிறோம் அதில் ஒரு ஹேப்பினஸ் இருக்குது அதனாலே நம்ப இஷ்டத்துக்கு நம்பளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுது யாருக்கும் தங்கு தடையில்லால்ம யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக உழைச்சு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி நம்மளால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்ய முடிகிறது என்ற மன உறுதி தெளிவு கிடச்சிருக்குது அதில் சந்தோஷமும் இருக்குது இறைவனிடத்தில் நெருங்கறதுக்குள்ள வாய்ப்பு கிடச்சிருக்குது குறிப்பாக பேரண்டை பேரண்டு எப்படி பெற்றவங்க வந்து நம்மளை எப்படி காப்பாற்றி வளர்த்தி வைச்சிருந்து காப்பாற்றினாங்ளோ அதே போல் அவங்க வயதான காலத்தில் இப்போ அவங்க நமக்குக் கொழந்தை மாதிரி இருக்கிறதினால அவர்களுக்காக இப்போ நான் வாழ்கிறேன் அதைதான் அவங்க கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இது போல் மற்ற வயதானவங்களுக்கு உதவி செய்கிற பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் வாழ்க்கையில நடந்துகிட்ருக்குறேன் இன்னும் செய்வேன் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த ஒரு மன உறுதியோடு இருக்கிறேன் இதுவே என் வாழ்க்கைக்கு என்னோடய தீர்மானமும் அப்படிதான் கடைசி நாள் வரைக்கும் நான் உழைச்சு மற்றவங்களுக்கு செய்யணும் உதவி செய்து வாழணும் இது சொந்த விருப்பமாக செய்யணும் யாருடைய வற்புதல் வற்புறுத்தல் இன்றி நம்பளாக செய்யணும் அதுதான் என்னோடய தீர்மானமாக இருக்கிறது கூடப் பிறந்தவங்களுக்கு நம்பளை நம்பி இவங்ககிட்ட போனால் உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு என்னால் முடிஞ்சது முடிஞ்சால் முடிஞ்சதென்று சொல் உதவி செய்ய முடியுன்றதை நம்பிக்கை தரணும் முடியலையா இது என்னால் முடியாதுன்றதை அவங்ககிட்ட விவரத் தெளிவாக காக்க வைச்சு அவங்களை ஏமாற்றக் கூடாது அதுதான் என்னோடய தீர்மானம் என்னால் இது முடியுன்ற துணிவோடு செய்யணும் துணிந்து செஞ்சுட்ருக்கறோம் இனியும் செய்வேன் இந் அந்த நேர்பட பேசுவது மற்றவங்களுக்கு மன வருத்தத்தைக் கொடுத்தாலும் என்னால் இந்த அளவுதான் செய்ய முடியுன்னு முன்கூட்டியே தீர்மானிச்சு செய்யணும் உள்ளதை கொடுத்து நிறைவடையணும் எதுக்கும் யாரைப் பற்றியும் யாருடைய நம்ப ஏங்கக் கூடாது ஆசைப்படக்கூடாது நம்மள்கிட்ட உள்ளதை வைச்சு சந்தோஷமாக இருக்கிறதுதான் எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையின் பாதைக்கு தீர்மானிச்சு செயல்பட்டுகிட்டு வந்திருக்கேன் மற்றவர்கள் சொல்வ சொல்வதற்காக மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நான் வாழக்கூடாது எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதைதான் நான் தீர்மானித்து நான் வாழ்க்கையை நடத்திகிட்ருக்கேன் எனக்காகவும் என் பெற்றவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கிக் கொடுத்து அவங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அதன்படியும் நான் வாழ்க்கையை நடத்திகிட்ருக்கறேன் சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி கூறிக்கிட்டே இருப்பேன் கடைசி நாள் வரை